கிருஷ்ணகிரி மாவட்டத்திலுள்ள மக்கள் செய்யும் பொதுவான தொழில்கள் என்னனால் முதலில் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து அவங்க முக்கியமாக செய்கிற தொழில் என்னனால் விவசாயந்தான் இங்கே வந்து விவசாயம் செய்கிற மக்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்க தொண்ணூறு பேர்சென்டேஜ் வந்து விவசாயம் சார்ந்த மக்கள் தான் இருக்காங்க இவங்க விவசாயத்த வந்து ஒரு தெய்வமாகவும் முக்கிய காரணியாகவும் இவங்க இது பண்ணிட்டிருக்காங்க விவசாயத்தை வந்து அடிப்படையான சிறு தொழில்கள் எல்லாமே செய்கிறாங்க நெல் கம்பு கேழ்வரகு தினை கரும்பு வாழைமரம் இது போன்ற அனைத்து சே வியாப் தொழில்களையும் இவங்க வந்து விவசாயத்தில் இ வந்து இவங்க செஞ்சுட்டு வந்துட்டிருக்காங்க விவசாயம் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பூக்கள் வந்து நிறையா செய்கிறாங்க பூக்கள் தோட்டம் இங்கே வந்து நிறையா இருக்கு காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரியை சுற்றி உள்ள ஒரு மூன்று நாலு கிராமங்கள் வந்து பூக்களை வந்து உற்பத்தி செய்து அது வியாபாரம் செய்கிறாங்க இது வந்து ஓசூரு மார்க்கெட்டில் வந்து பூக்கள் விற்பனை செய்கிறாங்க பூக்கள் வந்து இங்கே நிறையா வந்து கல்யாணத்துக்காகவும் கோயிலுக்கு சில விசேஷத்துக்காகவும் இந்த பூக்கள் வந்து இங்கே மார்க்கெட் வந்து ஓல்சேல் அளவு வாங்கிட்டு போகிறாங்க மிக குறைந்த அளவில் வந்து இங்கே பூக்கள் வந்து விற்பனை செய்கிறது பூக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயத்தில் வந்து மக்கள் வந்து நிறையா ஈடுபாடு பண்றாங்க இவங்களோட தொழில் வந்து விவசாயத்தை அடிப்படை இல்லாமல் இதில் வர எல்லாமே சின்ன லந்து பெரிய வியாபாரம் அளவுக்கு இவங்க இது பண்றாங்க பெரிய பெரிய ஸ்டேட்டுக்கு எல்லாமே இவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க அது விவசாயம் மட் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா கம்பனிஸும் இருக்குது கிருஷ்ணகிரி சந் கிருஷ்ணகிரி ஒசூரு பர்கூரு இந்த பக்கலாம் நறையா வந்து கா கம்பனிஸ் இருக்கு ஓ ஒசூரில்னு பார்த்தா டாட்டா எலக்ட்ரானிக்ஸு டெல்டா டிவிஎஸ் இதெல்லாம் வந்து இப்போ டெல்டாவில் எடுத்தால் பத்தாயிரத்துக்கு மேல் மக் பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க இதில் வந்து பார்த்தா அதிகமாக பெண்களை தான் ஒரு நைன்ட்டி நைன்ட்டிஃபைவ் பேர்சென்டேஜ் வந்து பெண்கள் தான் இங்கே அதிகமாக இங்கே வேலை செய்கிறாங்க ஓலாவில் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து ஒரு வண்டி இதுலியும் வந்து அதிகமாக நைன்ட்டிஃபைவ் பேர்சென்டேஜ் வந்து பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க டெல்டா டிவிஎஸ் கம்பெனி டிவிஎஸ் கம்பெனி இருக்குது அது ஒசூரில் இருக்குது அங்கேயும் வந்து க பெண்கள் தான் இருக் பெண்களும் வேலை செய்கிறாங்க ஷீ கார்மெண்ட்டு போச்சம்பள்ளி ஓலா இந்தமாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது பர்கூர்லெடுத்தாக்க வந்து துணி வியாபாரம் இங்கே வந்து ஓல்சேல் ரேட்டில் நிறையா துணி வந்து இங்கே விற்பனை செய்கிறாங்க மிக குறைந்த அளவில் விற்பனை செய்கிறாங்க இங்கே சுற்றி உள்ள மக்கள் வந்து அங்கே துணி வாங்கறாங்க இது மட்டுலும் பக்கத்து ஊரில் இருந்தும் வந்து கடை துணிக்கடை வெச்சிட்டிருக்கவங்க இங்கே வந்து கம்மியான விலையில் வந்து துணி வாங்கிட்டு போய் அவங்க ஊரில்வந்து சேல்ஸ் பண்ணியிட்டிருக்காங்க இது வந்து சின்னப் இது வந்து பர்கூரில் வந்து துணி வியாபாரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது கிருஷ்ணகிரியில் வந்து நிறையா வியாபாரம் செய்கிறாங்க இங்கே பட்டுப்புழு கூட இங்கே வளர்ப்பு அதிகமாக இருக்குது